ஹலோ சார் சொல்லுங்க ஆ ஆமாம் சார் நான் தான் பேசுகிறேன் சொல்லுங்க ஆ நீங்களா சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா ஆ ஆமாம் சார் சொல்லு இப்போ ஃபைனல் பண்ணிட்டிங்களா பண்ணலாமா ஓகே சார் சரி ஓகே ஓகே சார் பண்ணலாம் சார் ஓகே சார் இப்போ நம்ம மாடியில் அப்படியே மேலே கட்டுற மாதிரி தானே சார் இருக்கும் பண்ணலாம் சார் இப்போ நம்ம எப்போ சார் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எப்படி ஐடியாவில் இருக்கீங்க இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா இப்போ வந்து இன்னும் அதோடய கொஞ்சம் அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது சார் ஏன்னால் செங்கல் சிமெண்ட் எல்லாமே வில ஏறிட்டு இருக்குது டெயிலி நாங்களே ரொம்ப மேனேஜ் பண்ண தான் முழிச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு கஸ்டமருமே ரொம்ப அக்செப்ட் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது தான் சார் நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஏற்கனவே சொன்ன ஏற்கனவே சொன்ன கொட்டேஷனில் இருந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் முடிஞ்சுரும் நீங்கள் இன்னும் டில் ஒன் மந்த் டிலே பண்ணிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆகும் சார் ஓகே சார் பண்ணிடுலாம் ஆ அதுதான் நீங்கள் எப்படி கேட்குறீங்களா அதுக்குத் தகுந்த மாதிரி நான் நான் பெஸ்ட்டு ஒரு டிசைன் சொல்லிறேன் சார் இந்த படிக்கட்டுக்கு எப்படி எப்படி இருக்கணுமோ நாங்கள் டிசைன் போட்டுக் கொடுத்துறோம் நமக்கு ஆள் இருக்காங்க அதுக்கு நாலு நாளில் அது பண்ணிக் கொடுப்பாங்க அது நீங்கள் பாருங்க அதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுன்னா அது பண்ணிக்கலாம் சார் அது எதுவும் பிரச்சின இல்லை இன்ட்ரிவியூக்கு நாளை தான் பசங்க இருக்காங்க அவங்க சொன்னால் வந்து பண்ணுவாங்க சார் அது பண்ணிக் கொடுத்துருவாங்க க்ளியராக ஆ பண்ணிடுலாம் சார் நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் ஓகேவானு சொல்லுங்க அதுக்கப்புறம் நாம் கட்டி முடிச்சுட்டோன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக முடித்து கொடுத்துருவாங்க சார் அதெல்லாம் நம்ம சொன்னால் வந்துருவாங்க கரெக்டாக அதில் எதுவும் பிரச்சின இல்லை சார் ஆ வந்துடுறாங்க சார் ஒருத்தர் ஒரு ஒரு சிலர் தான் கொஞ்சம் இங்கே இல்லைன்னா அங்கேன்ற மாதிரி போகிறாங்க பட் மோஸ்ட்டாக வர்றவங்க இருக்காங்க சார் பிரச்சின இல்லை நீங்கள் ஓகேன்னீங்கன்னா நான் அந்த ஆ பண்ணிக்கலாம் சார் அது ஒன்றும் பிரச்சின இல்லை வந்துருவாங்க ஓகே சார் எனக்கு அது சொல்லிட்டு சொல்லுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ நான் அன்றைக்கு எல்லா பேரையும் கூட்டிட்டு வந்துறேன் சார் ஓகே